என்னோடய ஃபிரெண்டு வந்து ஈரோட்டில் இருக்கான் அவன் வந்து ஒரு ஒரு டைமு பைக் ஆக்சிடண்ட்டில் கீழே விழுந்துட்டான் அவன் ஹாஸ்பிட்டலில் இருந்தான் அந்த விஷயம் நான் கேள்விப்பட்டு நான் இங்கேருந்து பார்க்கறதுக்கோசரம் அவன் ஈரோடு நான் கள்ளக்குறிச்சி நான் கள்ளக்குறிச்சிலேருந்து பார்க்கறதுக்கோசரம் நான் பைக் எடுத்துட்டு போயிருந்தேன் பைக் எடுத்துட்டு போக வழியில் சரி காசு கொஞ்சம் மிச்சம் பண்ணி போவோன்ட்டு கொஞ்சம் கம்மி காசுலே பெட்ரோல் போட்டு கொஞ்சம் மணிலாம் சேவ் பண்ணுறதுக்கோசரம் எல்லாம் கொஞ்சம் சிக்கனமாதான் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஈரோடு போகிற வழியில் பெட்ரோல் ஆஃப் ஆகிடுச்சி பெட்ரோல் ஆன் பண்ணி ஜோக்கு போட்டு ஜோக்கு ஆன் ஜோக்கு போட்டு நான் போனேன் கொஞ்ச தூரம் போனேன் முடிஞ்சளவுக்கு பெட்ரோல் பங்கு இங்கே எங்கேயாச்சும் இருக்குமான்னு யாருட்டயாச்சும் கேட்கலான்னு பார்த்தேன் ஆனால் அந்த மாரி வண்டிலாம் யாரும் வரல யாரும் நிறுத்தவே இல்லை அந்த மாதிரி வண்டிலாம் ச்சீ என்னடா பண்ணுறதுன்ட்டு நாமளும் நானும் தள்ளிட்டு போயிட்டுதான் இருந்தேன் அப்புறம் ரொம்ப தூரம் தள்ளிட்டு போயிட்டு நின்றேன் அப்போயும் ஒரு பெட்ரோல் பங்கும் ஒன்றும் கிடைக்கல கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா பசி எடுத்துக்கிச்சு பசி எடுத்தவொடன்னே ஹோட்டலும் கிடைக்கல நான் அப்போயும் தள்ளி பசியில் தள்ளிட்டு போயிட்டு இருக்கேன் பெட்ரோல் பங்கு இல்லை ஒரு ஹோட்டல் இல்லை அதனால் என்ன சொல்கிறேன்னா முக்கியமான இடத்துல ஒரு பெட்ரோல் பைங்கு வைங்க ஒரு சின்னதாக ஒரு டீ கடை கூட எங்கேயும் வைங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஒன்றுமே இல்லை அப்புறம் ரொம்ப தூரம் கழித்து ஒருத்தருகிட்ட நான் லிஃப்டு கேட்டேன் லிஃப்ட்டு கேட்டதுமே நிறுத்துனாரு கொஞ்ச தூரம் பெட்ரோலுங்க பெட்ரோல் இல்லைங்க இந்த மாதிரி கொஞ்சம் டோ பண்ணிட்டு போங்க அதுக்கப்புறம் நான் அங்கே போய் நான் பெட்ரோல் போட்டுக்குறேன் அப்படின்னேன் சரி இந்தாங்க நான் ஏற்கனவே ஒரு ஒரு லிட்டரு வாங்கி வச்சுருந்தேன் இந்தாங்க நீங்கள் வச்சுக்குங்க அப்படின்னாங்க சரி இந்தாங்க நான் அதுக்குப் பதிலாக நான் காசு கொடுத்தேன் அவங்க வா பரவாயில்லங்க இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி பெட்ரோல் வாங்கி ஊற்றிட்டு உடனே ஒரு போயிட்டுருந்தேன் ஒரு நாலு கிலோ மீட்டர் தூரத்தில் ஒரு பெட்ரோல் பங்கு இருக்கு இந்நேரம் அவர் வர்லேன்னா நா நாலு கிலோ மீட்டரு தள்ளிட்டுதான் போயிருந்துருக்கணும் நாலு கிலோ மீட்டரு தூரத்தில் பெட்ரோல் பங்கு இருக்குது பெட்ரோல் பங்கு பங்கு பக்கத்தாண்டே ஒரு ஹோட்டலு இருந்தது நல்ல வேளை அப்படியே பெட்ரோல் போட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு ஃபிரெண்ட பார்க்கலான்னு ஈரோட்டுக்கு போனேன் அவன பார்த்து முடிச்சவொடன்னே கொஞ்சம் அன்டைம் ஆகிடுச்சி சரி ரூம் எங்கேயும் கிடைக்குன்னு பார்த்தா ரூம் எல்லா எடமுமே ஃபுல்லாதான் இருந்தது ரூமே எங்கேயுமே கிடைக்கல ஹாஸ்பிட்டல்லேயும் படுக்கலாம்னு பார்த்தா இங்கேலாம் படுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க சரி என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு பைக்கு எடுத்துட்டு அப்படியே பொறுமையாக நானும் தூக்கத்தில் வீட்டுக்கு வந்துட்டேன் இந்த மாதிரிலாம் அனுபவிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அடுத்த டைம்லாம் எங்கேயாது டிராவலு இந்த மாதிரி போகணுன்னா